பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்பது